எனக்கு பிளௌஸு சுடிதாரு போன் போன்ற ஆடைகளைத் தைக்கறத்துக்கு எனக்கு தெரியும் அதில் டிசைன் வச்சு சிலது தைப்பேன் அப்படி தைக்கும் போது ஒரு சில பிளௌஸுசுங்க தைக்கும் போது சுடிதாரு தைக்கும் மோது அது எனக்கு தான் ஃபஸ்ட்டு தைச்சு நான் போட்டு போவேன் அப்படி போட்டுட்டு போகும் போது வெளியில் இருக்கிறவங்கள்லாம் பார்த்துட்டு இது எங்கே தைச்சதுன்னு கேட்கும் போது இது நானே தைச்சேன்னு சொல்லும்போது பரவாயில்லையே இவ்வளோ நல்லா தைச்சுருக்குறியேனுட்டு திரும்ப எல்லோரும் எங்கிட்ட கொடுத்துப் பார்த்தாங்க அதுக்கப்புறம் நல்லா தைச்சுக் கொடுத்த உடனே மற்றவர்களும் அது நல்லாயிருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கருத்து சொன்னாங்க